இதே பார்த்தீங்கன்னா நம்ம கிராமப்புறமும் சரி நகர்ப்புறமும் சரி மானாட்டம் இருக்குது மயிலாட்டம் இருக்குது கரகாட்டம் இருக்குது ஒயிலாட்டம் இருக்குது எல்லா நடன நிகழ்ச்சிகளும் இருக்குது இது பார்த்தீங்கன்னா இப்போ கரகாட்டோம்னு எடுத்துகிட்டீங்கனா வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ப உள்ளூர் கோயில்களில் இரவு நேரத்தில் மக்கள் கண்டு களிக்கிற மாதிரி ஆடல் தான் கரகாட்டம் இது என்னான்னால் பண்டை தமிழ் காலத்திலையே வச்சுட்டாங்க கரகாட்டோம்னு இதே காவடி ஆட்டம் பார்த்தீங்கன்னா வச்சிக்கோங்களேன் முருகன் ரிலே ரிலேடிவ்வாக இருக்கிறது முருகன் வந்து அதை பெசிஃபிக்காக பண்ணுறத்துனாலதான் கரகாட்டோம்னு காவடி ஆட்டோம்னு வச்சுருக்காங்க இது ஏன் இப்பிடினா வச்சுக்குங்களேன் இப்போ கரகாட்டம் இருக்குது மானாட்டம் இருக்குது மயிலாட்டம் இருக்குது எல்லாமே இருக்குது ஒருவொரு ஒரு ஒரு ஆட்டத்துக்கும் ஒரு ஒரு தனித்துவமான பேறுகள் உண்டு இதை பார்த்தீங்னா நம்ப வில்லேஜூம் சரி இல்லை நம்ம உள்ளூர் கிராமமும் சரி இல்லை நகர்புறமும் சரி நகர்புறத்தில் அவ்வளோக்கும் இதுமாதிரி நடனங்கள்லாம் தொடர்கிறது இல்லை இருந்தாலும் உள்ளூரில் வந்து இதுமாதிரி பண்ணுர்றது உண்டு கரகாட்டம் பார்த்தீங்னா வச்சுக்குங்களேன் இரண்டு அல்லது மூன்று நடன நிகழ்ச்சி கலைக்கொண்ட தமிழ் இலக்கிய பேரறிவில் நுண்ணுயிரில் உள்ள இலக்கிய சங்கங்கள்தான் பல்லவி கொண்டு ஆடுவாங்க கரகாட்டம் வந்து அது பார்த்தீங்னா வச்சுக்குங்களேன் நம்ம கிராமப்புறத்தில்தான் அதிகமாக நடக்கிறதே நம்ம நகர்ப்புறத்துலெல்லாம் அதிகமாக நடக்கிறது இல்லை ஏன்னு கேட்டீங்கனா அங்கே நெரிசல் அதிகமாக தான் இருக்குது கிராமப்புறோம்னால் தெரியும் தேர் திருவிழா வருது பிரம்மாண்டமாக நடக்கும் ஆகையால் தான் இந்த கரகாட்டம் வந்து நகர்ப்புறத்தில் நகர்ப்புறத்தில் வந்து வைக்காமல் கிராமப்புறத்தில் வந்து வைக்கிறாங்க இதே காவடி ஆட்டம் பார்த்தீங்னா வச்சுக்குங்களேன் முருகர் முருகர் கோவிலில் பக்தர்கள் வந்து காவடி தூக்குவாங்க அது எதுக்குனால் ஒரு நம்பிக்கைக்கொசொரம் நன்றி